இப்போ என் வாழ்க்கையில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப்போகுதுன்னா எனக்கு வந்து அது வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் எப்போ அது நடக்கும் என்றைக்கு நடக்கும் சொல்லி ஆர்வமாக இருக்கும் அதேபோல் அந்தளவுக்கு எனக்கு வேலையும் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம கரெக்ட்டாக பண்ணிடுவோமா இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நல்லா கரெக்ட்டாக வந்து முடிச்சிடுவோமா எல்லாத்தையும் சந்தோஷத்தோட முடிப்போமா அப்படினு சொல்லி அந்த ஒரு இதுவும் இருக்கும் அதே போல வந்து அந்த நிகழ்ச்சி இப்போ ஆரம்மிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டில் ஸ்டார்டிங்கில் வந்து சாமி கும்பிடுவோம் எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு ஆரம்மிப்போம் சாமி கும்புட்டு சாமிக்கு எப்படின்னா பழம் வச்சு பூ வச்சு எல்லாமே ஸ்வீட் அந்த மாதிரிலான் வச்சு சாமி கும்பிடுவோம் அது வந்து அந்த நிகழ்ச்சி அப்போ எல்லாத்துக்கும் வந்தவங்கள எல்லாம் வந்து சிரிப்போடு வரவேற்கிறது வரவேற்று அவங்க எல்லாத்தையும் வந்து உட்கார வைக்கிறது அவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் கொடுக்குறது தண்ணி கொடுக்குறது ஜூஸ் கொடுக்குறது அந்தமாதிரி நாங்கள் நடத்துவோம் அதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வந்தவங்க எல்லாம் வந்து சந்தோஷமா இருந்துட்டு போனாங்களா லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து யாரையும் வந்து மனசு கஷ்டப்படுத்தாத மாதிரி சந்தோஷமா வச்சிருந்தோமா அந்த ஒரு நிகழ்ச்சியில் அப்படினு அது பார்த்து தொடங்குவோம் அதுக்கு அப்பறம் வந்து ஃபர்ஸ்ட்ட ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம வந்து சிரிப்போட இருந்தால்தான் அது வந்து லாஸ்ட் வரைக்குமே சந்தோஷமா அப்படியே அதே மூஞ்சிதான் அவங்களை வழி அனுப்பி வைப்போம் இப்படித்தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டு நிகழ்ச்சி வந்து நடத்துவோம் அப்புறம் போகிறவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து எதாவது கொடுத்துடுவோம் ஞாபகமாக வந்துட்டு போனதுக்கு ஒரு பழமோ பூ வளையல் அந்தமாதிரி எதாவது கொடுக்குவோம் அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சிடுவோம் போகும்போது ஒரு பையில் போட்டு அவங்க கையில் கொடுத்தா அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அந்தமாதிரிதான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்